எங்கள் வீட்டில போர்வெல் ரெண்டு போட்டு வச்சுருக்கோம் ஒன்று வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்குவோம் மோட்ரு ஃபிட் பண்ணி அதுலருந்து தண்ணி எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி குடிக்கிறதுக்கும் அதை யூஸ் பண்ணிக்குவோம் அப்பறம் இன்னொன்று காட்டில போட்டுருக்கோம் அதில் விவசாயம் பண்ணிக்குவோம் அதாவது போ மோ கரண்ட்டு மூலியமாகவோ இல்லை சோலார் மூலியமாகவோ அந்த தண்ணியை போர்லேருந்து தண்ணியை எடுத்து கிணத்துல சேமிச்சு வச்சு கிணத்துலருந்து விவசாயத்தை விவசாயத்துக்கு யூஸ் பண்ணிக்குவோம் ஒரு நாள் ஃபுல்லாக சேமிச்சு வச்சால் போர்லேருந்து எடுக்கிற தண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக சேமிச்சு வச்சால் நால்ரை மண் நேரம் விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுவோம் அப்புறம் கிணத்துல இருக்கிற தண்ணியை சொட்டு நீர் பாசனம் மூலியமாகவும் பாசனம் மூலியமாகவும் விவசாயத்துக்கு பயன்படுத்துவோம் அப்புறம் ஊர் பொதுவுலையும் அஞ்சு போர் போட்டுருக்காங்க அஞ்சு இதுலையும் தண்ணி நல்லா வந்துட்ருந்துச்சு வெயில் காலத்துலல்லாம் தண்ணி அதிகமாக வராது பொதுமக்களுக்கும் தண்ணி பத்தாது அப்புறம் அல் இரநூத்தம்பது அடி கம்மியாக போட்டதுனால தண்ணி வரலன்னு மறுபடியும் பஞ்சாயத்து மூலியமாக சொல்லி அதிகமாக தண்ணி வர மாதிரி ஆயிரத்து இரநூறு அடிக்கு போர்வெல் போட்டோம் இப்போ தண்ணி கொஞ்சம் அதிகமாக வருது அப்புறம் அந்த போர்வெல் மூலியமாக தண்ணி எடுத்து டேங்குக்கு கொண்டுப் போய் டேங்க்கு மூலியமாக டேங்குக்கு செலுத்தி டேங்க் மூலியமாக ஊர் மக்களுக்கு குடிநீர் குழாய் வழியா தண்ணி வரும்